நான் ஒரு கேலோவில அதாவது டேக்சி ஆட்டோ டேக்சிக்கு வந்து புக் பண்ணியிருந்தேன் அதாவது எதுக்காக புக் பண்ணியிருந்தேன்னா ஏங்க அண்ணா நான் வந்து ஒரு இண்டர்வியூக்கு போகறதுக்காக புக் பண்ணியிருந்தேன் ஏழு மணிக்கு புக்காக ஆட்டோவுக்கு டேக்சிக்கு புக் பண்ணியிருந்தேன் மணி எட்டாகுது நீங்கள் இன்னும் வரல எப்போங்கண்ணா வருவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணோம் அதுக்காக தான் இப்போ டேக்சி வருமா இல்லை நான் வந்து இண்டர்வியூக்கு போகற டைம் ஆயிடுச்சு நான் வந்து எயிட் தேர்ட்டிக்கு எல்லாம் அங்கே இருக்கணும் மணி இப்பையே எட்டாயிருச்சு அப்போ வர முடியாத சூழ்நிலையினால் என்னால் இண்டர்வியூக்கு போக முடியாத காரணம் ஆயி போயிடுச்சு இப்போ தப்பு வந்து உங்கள் மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ எனக்கு இண்டர்வியூவும் போயிடுச்சு எனக்கு வேலையும் போயிடுச்சு இப்போ நான் வந்து நீங்கள் தான் ரீசன் சொல்லணுங்கண்ணா